போக்குவரத்து மற்றும் பயண விருப்பங்களுக்கு அணுகல் உங்கள் வாழ்க்கையின் தரத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதா முன்பு இல்லாத சில புதிய போக்குவரத்து முறைகள் யாவை நிறையவே தாக்கம் செஞ்சிருக்குது அது என்னென்னா முன்னே பார்த்திங்கன்னா பஸ்ஸு அவ்வளோக்கு கிடையாது இப்போ அந்த பஸ்ஸு ஃபெசலிட்டிஸ் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாய்ண்ட் சொல்லலாம் அதேமாதிரி ட்ரெயினும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாய்ண்ட்டுனே சொல்லலாம் அப்புறம் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா சைக்கிள்ல தான் வந்துட்டு போகணும் பைக்கு அவ்வளோக்கும் கிடையாது காரு அவ்வளோக்கும் கிடையாது இப்போ அப்படி இல்லை நமக்கு எங்கே போனாலும் பைக்கு காரு பஸ்ஸு ட்ரெயின் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப மேம்பாட்டை அடைஞ்சிருக்கோம் சொல்லப்போனால் நமக்கு எப்போது அரைமண் நேரத்துக்கு முன்னாடி போணும்னால் பத்து நிமிசத்துக்கு முன்னாடி போய் சேந்துடலாம் இந்த மாதிரி வந்து போக்குவரத்து வந்து மேம்பட்டுள்ளது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ரொம்பவே டிஃப்ரண்ட் அப்போலாம் போகணும்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் இப்போ போகணும்னா ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் அது தான் போக்குவரத்து மேம்பாடு புதிய போக்குவரத்து முறைன்னே பார்த்திங்கன்னா நான்கு வழி சாலை சிறப்பு சாலை ஐந்து வழி சாலை தங்க நகர் சாலை இந்த மாதிரி புதுசு புதுசாக கொண்டு வந்தது நல்லது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் பாய்ண்ட் கவர்மெண்டுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் முன்னே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதும் கிடையாது போக்குவரத்து நெரிசல் இருக்கும் இப்போ அந்த போக்குவரத்து நெரிசலே இல்லை அது ஒரு நமக்கு வந்து நன்மையை தருகிறது அவ்வளோ தான்